கோயம்புத்தூர் வந்துவிட்டு ஒரு நான் மெட்ரோ சிட்டி இதில் வந்து அரசு வங்கிகள் வந்து பார்த்தீங்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பல பேங்க்குகள் இருக்கு லோனுக்கு காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க சிறந்த பேங்க்கும் பாதுகாப்பான பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் தான் நான் வந்துவிட்டு என்னோட எஜிகேஷன் லோன் எடுத்து இருக்கேன் ரொம்பவும் பாவு பாதுகாப்பானதும் அதுபோக சிறந்த பேங்க்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான்